எனக்கு பொழுதுபோகணுன்னா நான் நிறையா விஷயங்கள் செய்வேன் டிவி பார்ப்பேன் டிவியில் நிறையா ஷோஸ் பார்ப்பேன் மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் மொபைல் யூஸ் பண்றோமா நிறையா டைம்ஸ் கேம் விளாடுவேன் இந்த மாதிரி நிறையா நேரம் நான் கேம் விளாண்டு டிவி விளாண்டு பாட புத்தகங்கள் படிப்பேன் கதை புத்தகங்கள் படிப்பேன் அந்த மாதிரி நிறையா ஆக்டிவிட்டீஸ் பண்ணி என்னோட ஃப்ரீ டையத்துலலாம் வந்துவிட்டு கொஞ்சம் பொழுதுபோக்குக்காண்டி நான் வந்துவிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன் நிறையா டிவி ஷோஸ் பார்ப்பேன் மொபைல் நான் வந்துவிட்டு நிறையா கதைங்கள் கேட்பேன் அதை மாதிரி புத்தகங்களில் வந்துவிட்டு பொன்னியின் செல்வன்ற புத்தகம்லாம் ரொம்ப விரும்பி படிப்பேன் அந்த பொன்னியின் செல்வன்ற புக்கெல்லாம் படிக்கிறப்போ அதை வந்துவிட்டு அதை வந்துவிட்டு ஒரு படமாகவே தேட்டருல எடுத்து ரிரீல்ஸ் பண்ணாங்க பொழுதுபோக்குக்காண்டி அதை பார்க்கணுன்றதுக்காண்டி தேட்டருக்கு போனேன் பொன்னியின் செல்வன் படம் தேட்டருல போய் பார்த்தேன் இந்த மாதிரி பொழுதுபோக்குக்காண்டி நான் நிறையா விஷயங்கள் பண்ணுவேன் அதில் மெய்னாக இந்த பாட புத்தகங்கள் படிக்கிறது கதை புத்தகங்கள் படிக்கிறது மொபைலில் கேம் விளாடுறது டிவியில் காமெடி ஷோஸ் பாக்கிறதுலாம் வந்துவிட்டு என்னோட பொழுதுபோக்குகளாக வந்துவிட்டு அதிகமாக பயன்படுத்தக்கூடியது வந்துவிட்டு இதுங்க தான்